இப்போ ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் இருக்கும் பகுதியில் வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் நாடார்கள் இருக்காங்க அவங்க ஒரு குழுக்களாக இருந்தாலும் அவங்க வெளியில் வந்து ஒரே ஒரு உறவு உறவு போல் தான் இருக்காங்க அவங்க எந்த வேலைகள் ஒரு நல்லது கெட்டதுங்கும்போது இணைஞ்சு எதுக்க நல்லா கலந்துக்கிறாங்க அப்பறம் எங்கள் பகுதி சுற்றி வாழும் பழங்குடியினர்னா எங்கள் பகுதிலேருந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டரு தொலைவில் பழங்குடியினர் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னமுமே பாரம்பரிய முறை பழைய முறையிலேயே பயன் உணவிலிருந்து அவங்க பழக்கத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க அவங்க உணவு இன்னுமுமே ராகி களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க அவங்க இன்னும் திடகாத்திரமா இன்னும் வாழ்கிறாங்க